எனக்கு நீச்சல் அடிக்கிறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு எப்போதிலருந்து அது தெரியும்னால் ஒரு டென்த்து ஸ்டாண்டடு எண்டில் தான் எனக்கு நீச்சல் அடிக்கவே கற்றுக்கிட்டேன் நான் பசங்களோடு சேர்ந்து குளத்துல குளித்து என்னோட ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு குளம் இருக்கும் நேராக ஸ்கூல் முடிப்போம் நேராக போய் அதில் விழுந்துடுவோம் அப்படி இருந்து கற்றுக்கிட்டது தான் நீச்சல் அந்த குளத்துல எதனால் பிடிக்கும்னா ஃபிரன்ட்டில் ஆழம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒரு கம்பி போட்டிருப்பாங்க அந்த கம்பிக்கு போய்விட்டோனா அங்கே போய் உட்காந்தர்லாம் அது உட்காந்துருக்கிறதுக்காகவே அந்த குளத்துல டெய்லியும் குளிப்போம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குளத்தோட சென்டரில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அதுக்கு போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தானாகவே போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு ஒரு வாட்டி தள்ளிவிட்டானுங்க அதில் கற்றுக்கிட்டதுதான் அந்த நீச்சல் இல்லைனா என்னால் கற்றிருக்க முடியுமான்னு தெரியல அதே மாதிரிதான் கடற்கரையிலேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தாங்க அலை பெருசாக வந்தால் எப்படி நீந்தணும் அலை கம்மியாக வந்தால் என்ன பண்ணணும் அதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களால்தான் நான் நீச்சலே கற்றுக்கிட்டேன் நீச்சல் அடிக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் எதனால் பிடிக்கும்னா இப்போ முன்னாடி மாதிரி இல்லை இந்த சரௌண்டிங்ஸு எதுவுமே முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி சைக்கிள் ஓட்டிகிட்ருந்தோம் ஃபுல்லாக உடம்பு ஒரு சுறுசுறுப்பாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏறினா பைக்கு இறங்குனா பைக்கு பக்கத்து தெருவில் உள்ள கடைக்கு போகிறதுக்கூட பைக்கு அதனால் உடம்பு ரொம்ப டையடாகிடுச்சு எல்லாேரையுமே சோம்பேறி ஆக்கிடுச்சு அந்த டைமில் நம்ம அந்த குளத்துலையோ இல்லை ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாரி ஏதோ ஒரு ரெஸார்ட்டில் இருக்குது அது சம்பந்தமா அங்கே போய் குளிக்கிறதோ அதெல்லாம் பண்ணுறப் போது நம்ம பாடிக்கு ஒரு ரிலாக்சேஷனாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனாலயே நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நல்லதுங்கூட